இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்டுல பார்த்தோன்னா தமிழ்மொழி அப்படின்னு பேசுறவங்க வந்து இப்போ வெளியில போனால் தமிழ்மொழி பேசுறவங்களுக்கு வந்துவிட்டு ரொம்பவே வந்து அந்த மதிப்பு வந்து அதிகம் தான் அதாவது இந்தியா விட்டு வெளியில எல்லா ஊர்லையுமே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பி மக்கள் அப்படின்னாலே வந்து அதிகமாகவே மதிப்பாங்க ஆனால் இந்தியாக்குள்ளே தான் நம்ம வந்து அடுத்த மாநிலத்துக்கு போகறப்போ நிறைய பிரச்சனைகள் அதேப்போல் வேலைக்கு போகறப்பையுமே வெறும் தமிழ் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து இப்போ தமிழ்நாட்டை விட அந்தாண்ட மற்ற மாநிலத்துக்கு போகறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம செகேண்டா வந்து ஆங்கிலம் அதுவும் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இது இருக்கு நம்ப வெறும் தமிழ் மட்டும் பேசியிட்ருந்தோன்னாலே வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியில இல்லைன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னா தமிழை மட்டும் வச்சிக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லாம் இப்போ நிறைய பேர் இப்போ இன்ஜினியரிங் இந்த மாரி ஃபீல்டுலலாம் வந்துவிட்டு பார்த்தோன்னா ஐடி ஃபீல்டுலலாம் பார்த்தோன்னா தமிழ் மட்டுமே பேசியிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது நிறைய விஷயத்துல நமக்கு வந்து அது கஷ்டமாகதான் இருக்கும் தமிழ் அப்படிங்கறது முதன்மையான ஒன்றுதான் ஆனால் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்போ நம்ம நமக்கு தேவையான ஒரு விஷயம் அதாது ஆங்கிலத்தையும் வந்து அதோட இணையாக வந்து நம்ம சேர்ந்து கற்றுக்கணும் தமிழ்லயே சொல்லிருக்காங்க யா எல்லா மொழியுமே வந்து நமக்கு வந்து ஒன்று தான் அப்படிங்கிறமாரி எல்லா மொழியுமே நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக நல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்